நான் வந்து ஓவியராக நிறைய நிறைய வரஞ்சி இருக்கேன் நான் வந்து எல்லாமே வரைவேன் கார்டூன்ஸு போர்ட்ரைட் டிராயிங்ஸு இப்போ நான் நேரில் பார்த்தன்னா அதை அப்படியே வரைவேன் ஒரு விஷயம் பார்க்குறேன் அப்படின்னா அதை என்னால் வரைய முடியும் ஒரு பர்சன் பார்க்குறேன் இல்லை என்னனாலும் இப்போ டக்குன்னு பார்த்துட்டு அதை அப்படியே வரையணுன்னா என்னால் வரைய முடியும் அந்த மாதிரி நான் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி இருக்கேன் நிறைய நிறைய காம்படிஷன்ஸ்லாம் பார்டிசிபேட் பண்ணி இருக்கேன் நிறைய ப்ரைஸஸும் வின் பண்ணி இருக்கேன் எனக்கு நிறைய டேலண்ட் என்னோட டேலண்டை வந்து நிறைய பேர் என்க்ரேஜ் பண்ணி இருக்காங்க எனக்கு என்ன சிரமம் வந்துச்சு அப்படின்னா இந்த கொரோனா டைம் அப்போலாம் வந்து அவ்வளவா மெட்டீரியல்ஸ் எதுவும் கிடைக்கல எங்கேயும் காம்படிஷன்ஸ் போக முடியலை நம்மளால அவ்வளவாவு நிறைய காம்படிஷன்ஸ் போகணும் வின் பண்ணோம் அப்படின்னா ப்ரைஸஸ்லாம் கிடைக்கும் இல்லையா சில நேரங்களில் அமௌண்ட் கிடைக்கும் சில நேரங்களில் ஏதாச்சும் ப்ரைஸ் கிடைக்கும் இந்த மாதிரி நிறையா போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியலை நிறையா இடத்துக்கு போனோம் அப்படின்னா அவங்க எப்படி அவங்களோட டேலண்ட் வளர்த்துக்குறாங்க என்னலாம் பண்ணுறங்க அப்படின்றத வந்து நம்மளால அவங்கள பார்த்தும் நம்மளால கற்றுக்க முடியும் அவங்க என்னென்ன டெக்னீக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணு்றாங்க அவங்கள் அவங்க அவங்க அதை பண்ணுறதுனால அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு என்ன லாஸ் இருக்கு நம்ம அதை பண்ணலாமா கூடாதா நம்மளுக்கு அது வருமா இதெல்லாம் நம்ம பண்ணலாமா நிறைய நம்மளால அது மூலியமாக கற்றுக்க முடியுது அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கமுல்ல இந்த கொரோனா டைமில் அது நான் நிறையா கஷ்ட பட்டேன் அப்புறோம் இந்த மாதிரி நிறைய கற்றுக்குற அனுபவம் இல்லாம போணுச்சு எல்லாமே வந்து ஃபோனில் பார்த்து வீட் வீடு வீடு வீடு வீட்லையே தான் இருக்கிற மாதிரி இருந்துச்சு அது ஊக்கம் இல்லாம அப்படின்றத விட எனக்கு வந்து பொருளுக்கு தான் தட்டுப்பாடு நிறையா அது மாதிரி ஊக்கம் அப்படின்றது சில நேரங்களில் நம்ம ஜெய்போம் சில நேரங்களில் நம்ம தோற்று போய் விடுவோம் அது வந்து நம்மளை நம்மளே ஊக்க படுத்திக்கணும் மற்றவங்க கிட்ட இருந்து நம்மளுக்கு என்னைக்குமே அப்ரிசியேஷன் நம்ம எதிர்பார்க்கவே கூடாது நம்ம தான் நம்மளுக்கு அப்படின்றது